எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே என்ன பாரம்பரியமாக சமைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலவாழை இல போட்டு கூட்டு பொரியல் இதுமாரி அஞ்சு வகையான பொரியல் கூட்டு இதெல்லாம் வச்சு சாம்பார் ரசம் இதுமாரி நிறையா வச்சு சாப்பாடு போடுவோம் இது தான் எங்கள் ஊரில் பாரம்பரியமாக சமைக்கின்றது ஒவ்வொரு ஊரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பாரம்பரியமாக சமைக்கின்ற ஒரு சாப்பாடு இருக்கும் திருவாரூர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கூழ் இது கேழ்வரகு இது மாதிரி வகையான சாப்பாடுலாம் இது பண்ணுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பாரம்பரிய உணவு இருக்கும் அது வந்து எங்கள் ஊர்லேயும் இதுமாரி தான் இருக்குது இதில் வந்து நாங்கள் சவுத் அப்படி சவுத் சைடு அப்படிங்கறதுனால சாம்பார் ரசம் இது மாதிரி தான் எங்களோடய பாரம்பரியம் இருக்கும் இதுமாரி செவ்வாய் வெள்ளி அப்படின்னா சாம்பார் ரசம் வச்சு சாமிக்கு படையல் போடுகிறது இது தான் நாங்கள் பாரம்பரியமாக சமச்சுக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய உணவு அப்படின்னா பல டிவிலெலாம் பார்க்குறோம் இது வந்து எங்களோடய பாரம்பரிய உணவு சமையல் அப்படின்னு சொல்கிறாங்கள அது மாதிரி பாரம்பரிய சாப்பாடு அப்படின்னு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் பாரம்பரிய உணவை பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் இதுமாரி கோழிக்கறி ஆட்டுக்கறி இதுமாரிலாம் அவங்கவங்க ஊரில் அவங்கவுங்க ஒரு ஒரு விதவிதமான சமையல் சமைப்பாங்க இது தான் அவங்கவுங்களோட பாரம்பரிய உணவு இந்த பாரம்பரிய உணவு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கிமாக இருக்குது இந்த பாரம்பரிய உணவு வந்து எல்லா மக்கள் எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க ஊரில் ஒரு ஒரு வகையான ருசியான சமையல் இருக்கும் அது தான் அவங்களோடய பாரம்பரிய உணவு